ஆ ஆமாம் சொல்லுங்கள் அப்படியா எந்த வார்டு எழுபத்தி நாலா அன்றைக்கு தான எழுபதுலேந்து எழுபத்தஞ்சி வரைக்கும் கிளீன் பண்ண சொன்னோம் அப்படியா சரி நான் சரி நான் பார்த்து வர சொல்கிறேன்